ஹலோ சரவண மெஸ்ஸுங்களா இந்த மாதிரி நாங்கள் ஆர்டரு பண்ணியிருக்கோம் அந்த மெஸ்ஸு சாப்பாடு வந்து மா மாறி வந்திருக்கு மாறி வந்திருக்கு இ வேறே யாருக்கா கொடுத்தா நாங்கள் கொடுத்த ஆர்டரு வேறே நாங்க சாப்பாடு மீல்ஸு சொல்லியிருந்தோம் இது வந்து வெரைட்டி ரைஸ் வந்திருக்கு

வெரைட்டி ரைஸ் தாங்க வந்திருக்கு அதை நீங்கள் வந்து இப்போ என்ன பண்றீங்க வந்து வா ரிட்டன் எடுத்துக்கிறீங்களா அது நாங்கள் வந்து ஆன்லைனில் தானே பணம் பே பண்ணியிருக்கோம் அப்பறம் வந்து அதை நீங்கள் எப்போ வந்து ரிட்டன் வா எத்துரு எவ்வளோ நேரத்தில் வந்து வாங்குவீங்க இப்படி நான் வேறே எங்களுக்கு நாங்கள் நான் சொன்ன மீல்ஸுக்கு நீ வெரைட்டி ரைஸ்னு எப்படி நாங்கள் சாப்பிட மு நான் சொல்கிறது தானே எங்களுக்கு வேணும் இ நாங்க கேட்டதுதானே எனக்கு வேணும் யா வேறே யாருக்கும் போக வேண்டிய மீல்ஸ் வந்து இங்கே வந்திருக்கு அது எப்படி நாங்கள் வஞ்சி சாப்பிட முடியும் நான் நீங்கள் என் பணத்தை திருப்பிக் கொடுத்துருங்க இப்படி இருந்தால் எப்படி சரிங்க நன்றிங்க